நான் வீட்டிலதான் இருக்கிறேன் நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சுருப்பேன் மாஸ் காலேஜில் படிச்தேன் வீட்டில் இரண்டாயிரத்து பத்தம்பதுல மேரேஜ் ஆணுச்சு இரண்டாயிரத்து இருபதுல ஒரு பையன் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில ஒரு பொண்ணு பிறந்துச்சி வீட்டுக்காரவங்க தான் வேலை செய்யறாங்க வீட்டுக்காரவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஹோம் கார்டில் இருந்தாங்க ஹோம் கார்டில் இருந்தாங்க இப்போ ட்ரைவராக இருக்காங்க ஹோம் கார்டுக்கு போவல நான் வீட்டிலதான் வீட்டிலதான் இருக்கேன் வேலை எல்லாம் எதுவும் இல்லை வீட்டில் சமையல் தான் வீட்டில் சமை சமைப்பேன் குலந்தைங்கள பார்த்துப்பேன் எல்லாமே செய்வேன் துணி துவைப்பேன் சாப்பாடு செய்வேன் துணி துவைக்கிறது சாப்பாடு செய்யறது தண்ணி மொண்டு வைக்கிறது வீடை சுற்றி சுத்தம் பண்ணுறது இந்த வேலைதான் எனக்கு நான் வே வேலைக்குலாம் போ வெளியில வேலைக்குலாம் எதுக்கும் போகல வீட்டுக்காரவங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க வீட்டில் சமைக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை குலந்தைங்கள பார்த்துக்கொள்வது என்னோட வேலை வேறு வேலை எதுவும் கிடையாது நான் படிச்சது மாஸ் காலேஜில் ஒரு டிகிரி முடிச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாரும் படிச்சுருக்காங்க என் தங்கச்சி ஒரு டிகிரி நான் நான் எல்லா தங்கச்சியும் ஒரு ஒரு டிகிரி முடிச்சுருக்காங்க தம்பி ஒரு டிகிரி முடிச்சுருக்கான் இதெல்லாம் என்னோ வேலை வேலைக்கு வெளில எல்லாம் எந்த வேலைக்கும் போகறதில்ல குழந்த பிறந்துருக்கு அந்த குலந்தைய தான் பார்த்துக்கிட்ருக்கேன் குலந்த துணிகள் எல்லாம் துவைப்பேன் வீட்டுக்காரவங்க துணி துவைப்பேன் அம்மா வீ அம்மா வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன் அம்மா வீடு பக்கத்தில் தான் இருக்கு இந்த வேலையெல்லாம் நான் செய்வேன் துணி மடிப்பேன் வீடு சுத்தம் பண்ணுவேன் வீட்டில் உள்ள ஜமான்கள் எல்லாம் கழுவுவேன் இதான் என்னுடைய வேலை வெளியில எந்த வேலையும் கிடையாது வீட்டுக்காரவங்க தான் வெளில வேலைக்கு போயிவிட்டு வருவாங்க